நாம் இந்தியாவில் தமிழ் த தமிழ் மொழியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் எடுக்கப்படும் முயற்சிகள் என்னென்னா நம்ம நம்ம வீட்டில் குழந்தை பிறக்கும் குழந்தைகள் முதல்ல சொல்லிக் கொடுக்கும் ஒரே எழுத்து அம்மா என்ற எழுத்தை முதல்ல ஆரம்பித்து அதிலிருந்து படிப்படியாக நம்ம பள்ளிக்கூடங்களில் அனுப்பி வைத்து வெறும் தாய் மொழியை தமிழ் மொழியை கற்றுக்கொடுக்கவேணும் கற்றுக்கொடுக்கிறார்கள் அந்த இதிலிருந்து அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ண வேண்டும் திரும்பி மீண்டும் வந்து நம்ம ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸா இருக்கட்டும் ஒரு கட்சி மீட்டிங்கா இருக்கட்டும் அது என்ன ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா ஆகட்டும் முதல்ல நான் பேச போ பேசக்கூடியது தமிழ் மொழிதான் தமிழ் மொழியத பேசி பேசி தமிழ் இனத்தை வளர்க்க வேண்டும் எல்லா வழியிலும் தமிழில் தான் முதலில் என்று நாம் எல்லா இந்தியர்களும் உணரவேண்டும் அதற்காக எல்லா இடத்திலிலும் தமிழ் மொழி மட்டும்தான் பேச வேண்டும் மற்ற மொழிகள் பேச பேசி உயர்த்த கூடாது நம்ம தமிழ் மொழியே நம் நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எல்லாரும் ஒன்றுக்கூடி வாழ்க தமிழ் அப்படினு சொல்லி சொல்லி நம்ம தமிழ் மொழிய நம் வளர்க்க வேண்டும் ஓகேவா தேங்க் யூ